விளையாட்டு மக்களை எப்படி ஒன்றிணைக்கிதுனு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டாக ஐபிஎல் மேட்ச்சுனு நடக்குது சிஎஸ்கே வெசஸ் மும்பை அப்படினா ரெண்டு டீம்மாக இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு தனியாக மும்பைக்கு தனியாக அவங்க அப்படி இருக்கும் போது இண்டியா மேட்ச்சுனு வந்துட்டால் ரெண்டு டீமில் இருந்தும் ஒன்றாயிட்றாங்க இதனால ஒத்துழைப்பு அவங்களுக்குள்ள கிடைக்கும் இண்டியாங்கிற ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒத்துழைப்பு கிடைக்கிது